நான் வந்து நீச்சல் போட்டியில் பங்கேற்கவில்லை ஆனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு வந்து நீச்சல் நீச்சல் குளத்துல வந்து போயிருக்காங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா போட்டிகள்லாம் ஹெவியாக இருக்கும் அங்கே இதே மாதிரி அந்த அங்கே இருக்கற நீச்சலுன்னால் அது ஒரு மாதிரி அடிப்பாங்க எப்படின்னால் உள் நீச்சல் மாதிரி அடித்துட்டு இருப்பாங்க நீச்சல் அடிக்கிறத்துக்கு முன்னாடி நல்லா மூச்சை இழுத்து விட்டு உ விடுவாங்க அப்போத்தான் நீச்சல் நல்லா வேகமாக நீந்த முடியுன்னு சொல்லிட்டு அதனால் நீச்சல் போட்டியில் வந்து எப்போவுமே மூச்சு தான் ரொம்ப முக்கியம் மூச்சு நல்லா உள்வாங்கிட்டு நம்ம நல்லா வேகமாக நீச்சல் அடிக்கணும் ஆனால் நீச்சல் போட்டியை பொறுத்த வரைக்கும் மூச்சு தான் ரொம்ப முக்கியம் அப்போ வந்து அந்த அந்த போட்டி வந்து ரொம்ப ஹெவியாகவும் இருந்துச்சு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஸ்டைலில் நீச்சல் அடிப்பாங்க அதனால் அந்த பார்க்கறத்துக்கே வித்தியாசமாக இருந்துச்சு